ஹோட்டலுக்கு போனோம் அப்படின் சொன்னா அதிகமாக நாங்கள் சாப்பிடக்கூடியது வந்து என்ன அப்படின்னா புரோட்டா பரோட்டா எங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அடுத்தது வெண்பொங்கல் சாப்பிடுவோம் வெண்பொங்கலுக்கு நம்ம வீட்டில் செய்கிறதை விட வெண்பொங்கல் வந்து ஹோட்டலில் வந்து நல்லா இருக்கும் நல்லா குழைவா வேக வச்சி நல்லா நெய் ஊற்றி நல்லா சாப் நல்லா செய்வாங்க ஆனால் எல்லா ஹோட்டல்லேயும் வந்து சாப்பிட மாட்டோம் ஓர் எந்த இடோம் ஹோட்டலில் வந்து நல்லா சுத் சுகாதாரமான செயல்பாடுகள் அங்கே இருக்குதோ அங்க தான் சாப்பிடுவோம் சில ஹோட்டல்லெலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் நல்லாயிருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா சுத்தம் இருக்காது உ கழுவாத ஜாமானுங்கள்லே திருப்பி திருப்பி சமைப்பாங்க அதனால் ஹோட்டலில் வந்து எல்லா ஹோட்டல்லேயும் நாங்கள் சாப்பிட மாட்டோம் சுத்தமாக இருக்கிறது ம ஹோட்டலில் மட்டும் தேர்ந்தெடுத்து அதில் சாப்பிடுவோம் அப்புறோம் பிள்ளைகளுக்கு ஹோட்டு ஹோட்டலுக்கு போனால் என்ன அப்படின் சொன்னா பீஸா பர்கர் இது மாதிரி தான் சாப்பிடுணுனு ஆசைப்படுவாங்க என்னா செய்யறது இந்த கால கட்டம் அப்படி ஆகிடுச்சுல நாங்கெல்லாம் தான் அதெல்லாம் சாப்பிட்ல ஆனால் பிள்ளைகள் வந்து அதெல்லாம் அதிகமாக சாப்பிடணும் அப்படின் சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் அவங்களுக்குலாம் எடுத்து சொல்லி இந்த ஃபுட்டெல்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின் சொல்லிட்டு சில வ் சில நம்ம நா நம்ம நாட்டில் இருக்கறக்கூடிய கொஞ்சம் வந்து புட்டு புட்டு வகைகள் அப்புறமேலுக்கு என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா நான்வெஜ்ஜு இல்லாத காய்கறிகளை செஞ்ச ஃபுட்டுங்களை அதிகமாக வந்து குழந்தைகளுக்கு வாங்கித்தருவோம் அப்புறம் குழந்தைகள் வந்து ஐஸ்க்ரீம் தான் அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க அவங்க சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் அவங்களுக்கு வந்து இது சாப்பிட்றதுனால வந்து ஐஸ்க்ரீம் சாப்பிட்டா வந்து அதிகமாக சளி பிடிக்கும் அப்படிங்கிறது எடுத்து சொல்லுவோம் ஆனால் செ சில பிள்ளைங்க கேட்கும் ஆனால் சில பிள்ளைங்க கேட்காது இந்த பட்சத்தில் ஓ ரொம்ப சாப்பிட்ற இடத்துல ஒன்றாவது வாங்கிக்கொடுத்து அவங்களை ஹோட்டல்லேருந்து அழைச்சிட்டு வருவோம் ஹோட்டலில் வந்து ஃபேம்லியோடய சாப்பிட்டா எங்களுக்கு பிடிக்கும் தனியாக போய் சாப்பிட்றத விட குடும்பமாக சேர்ந்து போய் சாப்பிடும்போது ஒரு சந்தோசம் ஏ அப் ஏ மாசத்தில் ஒரு நாளாவது நாங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிடணுன்னு சொல்லி ஆசைப்படுவோம் ஏன்னா அப்போ தான் பிள்ளைகளையும் வெளியில் அழைச்சிட்டு போன மாதிரியும் இருக்கும் நாங்கள் வீட்லேயே இருந்து நாங்களே சமைத்து எங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும் இல்லையா நாங்களும் ஒரு நாளைக்கு அடுத்தவங்க சமைக்கிறதை கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கறத்துக்காக ஹோட்டலுக்கு போவோம் ஹோட்டலில் எடுத்து பிடிச்சது என்ன அப்படினு சொல்லி எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னன்னா அதிகமாக நான் வந்து சப்பாத்தி சப்பாத்தி கொத்து பரோட்டா இது ரொம்ப பிடிக்கும் அது கொஞ்சம் நாங்கள் எடுத்துக்குவோம் எங்கள் பெற்றோர் எங்களுடைய அம்மா அப்பா அவங்கள்லாம் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னா இது மாதிரி எல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்குலாம் செரிமான பிரச்சனை பிரச்சனை அதிகமாக இருக்கிறதுனால அவங்க அந்த எண்ணெயில் வறுத்த பொருள் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு இட்லி அப்புறோம் அதுக்கப்புறோம் என்னாது வெண்பொங்கல் இது மாதிரி தான் வாங்கிக்கொடுப்போம் அவங்க வந்து அதிகமாக வந்து அவங்களை பொதுவாகவே நாங்கள் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போகமாட்டோம் கூட்டிட்டு போகனம்னாலும் ஆயில் ஃபுட் அதிகமாக இல்லாத வர எது இல்லாமல் இருக்குதோ அதை வாங்கிக்கொடுத்து அவங்களை திருப்திப்படுத்துவோம் குழந்தைங்களுக்கு வந்து சொல்லவே வேணாம் அவங்க கேட்கறத எல்லாம் அவங்க ஆயில் ஃபுட்டை தான் கேட்பாங்க அவங்களை வாங்கிக்கொடுக்கலன்னு சொல்லி நம்ம அவங்கள்கிட்ட ஒன்றுமே வாங்கிக்கொடுக்க முடியாதுன்லாம் அவங்களை பேசவே முடியாது அவங்க கேட்கற பொருளை தான் நம்ம வாங்கிக்கொடுக்கணும் அடுத்தது ஒன்று ஒன்றா கேட்பாங்க எல்லாத்தையும் அவங்க நம்ம வாங்கிக்கொடுக்க முடியாது இல்லையா அவங்க உடம்புக்கு எது வந்து செட்டாகுதோ அது தான் நம்ம அவங்களுக்கு வாங்கிக்கொடுக்கணும் அடுத்தது ஹோட்டல் அப்படின் சொல்லி எடுத்துகிட்டோம் அப்படின் சொன்னால் ஹோட்டலில் வந்து எல்லா உணவுகளும் கிடைக்கிது கிடைக்கிது ஆனால் வந்து ஒரு சில இப்போ ஒரு சில ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா சில வந்து தரமானதாக சேருவாங்க சில இடங்கள்ல வந்து காய்கறிகள் வந்து இல்லாத அளவுக்கு நான்வெஜ்ஜில் மட்டும்தான் செஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி ஹோட்டலில் தேர்ந்தெடுக்க மாட்டோம் தேர்ந்தெடுக்க மாட்டோம் காய்கறிகள் உள்ள ஹோட்டலாக தேர்ந்தெடுத்து பிள்ளைகள் விரும்புவதை வாங்கியும் நாங்கள் கொடுப்போம்